தமிழ் தாய்மொழியாக இருந்தாலும் எனக்கு இங்லீஷில் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்லீஷில் தான் நான் நிறையா புக் படிச்சுருக்கேன் அது எக்ஸ்பீரியென்ஸ்சும் நல்லா இருக்கும் இங்லீஷில் படிக்கிறது ஸோ அது என்னோடய லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் கொஞ்சம் நிறைய பேரியர்ஸ்சு கடக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அதோடய எக்ஸ்பீரியென்ஸெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கேன் சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களோடய பெர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு கூட புக்ஸ் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் ரோல் ப் பிளே பண்ணும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறைய புக்ஸ் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணுவாங்க பட் என்னென்னால் ஒரு சில தமிழில் இருக்கிற ஹிஸ்டாரிக் புக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னால் அது ட்ரான்ஸ்லேட் ஆகும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி போய்விடும் அதில் ஒரு சில விஷயங்களோடய மீனிங்கும் மாறுகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ அது ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கிற இஷ்யூன்னு சொல்லலாம் மொழி இது மாற்றுறதுல ப்ளஸ் எல்லாருமே படிக்கணுங்ற மாதிரி ஒரு புக் வந்து சொன்னீங்கன்னால் ஒரு புக்குனு சொல்ல முடியாது அது நிறையவே புக்ஸ் இருக்குது தமிழேருந்து சேஞ்ச் பண்ண இது பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குது இல்லை ஜாப்பனீஸ்சில் ஒரு புக் இருக்குது இக்கிகாயின்ட்டு அது நிறைய லாங்குவேஜஸ்சில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க தமிழையும் அந்த புக் இருக்குது அது ஒரு வந்து ரொம்ப பெர்ஸ்னாலிட்டின்னு இல்லை ஹெல்துக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இக்கிகாய் வந்து